ஹலோ வணக்கம் சார் சரி வணக்கம் சார் நீங்கள் சொல்லுங்கள் சார் நாங்கள் ட்ராவல் தான் பேசுகிறோம் சார் இப்போ நீங்கள் சென்னை எத்தனை மணிக்கு வருவீங்க சரி சரி

சரிங்க சார் இப்போ பார்தீங்கன்னா அங்கே ஒன்பது மணிக்கு புறப்புடுவோம் இங்கே ஒன்று ஒன்று பத்துக்கு ட்ரைன் வந்துடும் ஸோ ரயில்வே ஸ்டேஷன்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வண்டியை அனுப்பிடுகிறோம் வந்துட்டு நீங்கள் இங்கே லஞ்ச் நாங்கள் ஹோட்டலில் சொல்லியிருக்குறோம் ஸோ அங்கே நீங்கள் லஞ்ச்சை முடிச்சுறீங்க ஸோ ரூம் போட்டுருக்குறோம் அந்த ரூமில் நீங்கள் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஸோ அஞ்சு மணி போல் நீங்கள் கிளம்புனீங்க அப்படினாக்க இது கீழப்பலூரில் இருக்கற கூடிய இந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் ஸோ அந்த இதுக்கு போகிறதுக்கு ஒரு ஹாஃப் நவர் ஆகும் அங்கே போயிட்டு நீங்கள் சுற்றி பார்த்துட்டு மறுபடியும் ரீட்டர்ன் அதேமாதிரி காரில் வந்துறீங்க ஸோ இங்கே லோக்கலில் இருக்கிற கோவில் ரெண்டு மூணு இங்கே பக்கத்தில் இருக்குது ஒரு அஞ்சு கிலோ மீட்டரில் ஸோ இங்கேயே ஒரு பெருமாள் கோவில் அப்படிங்குறது இருக்குது அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு நைட் ஸ்டே பண்ணிடுறீங்க ஸோ ரூம்ஸ் அப்படிங்கறது மதியானமே நாங்கள் போட்றுவோம் அதுலேயே நீங்கள் வந்து இருந்துக்கலாம் நைட் இருந்துட்டு காலையில்வந்து பார்த்தீங்கனாக்க எயிட்டோ கிளாக் அப்படிங்குறது இருக்குது நீங்கள் சவென்னோ கிளாக் சவென் தர்ட்டி நீங்கள் லஞ்ச் முடிச்சுடீங்கன்னா இங்கேயிருந்து பத்து நிமிஷம் தான் நேராக நீங்கள் அங்கே ட்ரைனுக்கு போயிட்டிங்க அப்படினாக்க ஸோ நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்டாக என்னென்ன இடம் பார்க்குறீங்களோ அதை மேக்சிமம் கவர் பண்ணி கொடுத்திடுவோம் ஸோ இல்லை எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ட்ராவல் பேக்கேஜ் அப்படிங்குறது ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இதை பே பண்ணிடீங்க சொல்லுங்கள் சார்

இல்லை இல்லை உங்களுக்கு வந்து ஹோட்டல் புக் பண்ணுறதே வந்து கீழே வெஜிடேரியன் மேலே வந்து லார்ஜிங் இருக்குது மேலேயே வந்து உங்களுக்கு ரூம்க்கு வேணும்னாலும் கொண்டு வந்து கொடுத்துருவாங்க இல்லை அப்படினாக்க நீங்கள் லிப்ட்டில் கீழே வந்தீங்க அப்படினாக்க வெஜிடேரியன் ஹோட்டல் தான் நீங்கள் சாப்பிடுட்டு வெளியே வந்தீங்கன்னா கார் ரெடியாக இருக்கும் ஸோ அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் போயிக்கலாம் அங்கேயே கூட ஒருமணி நேரம் ரெண்டுமணி நேரம் மத்தியானம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஸோ அதுக்கப்புறம் கூட போகலாம் ஏன்னால் கோவில் வந்து நாலு அஞ்சு மணிக்கு தான் திறப்பாங்க ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஒன்றை மணி ரெண்டு மணிக்கு வரீங்கனாக்க ஒரு ஹாஃப்நவர் சாப்பிடுட்டு ஒரு டூ ஹவர்ஸ் ரெஸ்ட் எடுத்தீங்க அப்படினாக்க அதுக்கு தகுந்தாப்புல போயிகுலாம் அதே போல் அங்கே கோவில முடிச்சுட்டு ஸோ இங்கேயும் ஒரு கோவில் இருக்குது இதையும் நீங்கள் பார்த்துக்கலாம் ஒரு அஞ்சு கிலோ மீட்டர் தான் அரியலூர்லேந்து கலியுக வரதராஜ பெருமாள் அப்படிங்குறது ஸோ அதையும் நீங்கள் முடிச்சுட்டு லோக்கல்லேயும் முடிச்சுட்டு ஸோ வேறு ஏதாவது பார்க்கணும் நீங்கள் ஃபாஸ்டாக அப்படீங்குறது முடிச்சுட்டு கூட பண்ணிக்கலாம் ஸோ இதனுடைய சிறப்பு பார்த்தீங்க அப்படினாக்க ஒரு பன்னெண்டு சிமெண்ட் ஃபாக்டரி கூட இங்கே இருக்குது ஓகேயா உங்களுக்கு இது வந்து ஃபைவ் தெளசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படி பேக்கேஜ் அப்படிங்குறது நாங்கள் சொல்லிடுவோம் அக்கௌன்ட்க்கு நீங்க பே பண்ணிடலாம் அப்படில்ல வந்து நீங்கள் முடிச்சுட்டு கூட பே பண்ணி கொடுத்துறலாம் சரி ரைட் ஓகே ஓ ஓ ஓகே தேய்ங்கி யூ சார் ஓகே